ஹலோ ப்ரோ நான் இங்கே ஆர்டரு ப ஆர்டரு பண்ணவர் வந்து பேசுகிறேன் இல்லை இல்லை ஆர்டரு வேண்டாம் ப்ரோ இல்லை இல்லை எங்கள் வீட்டில் கொஞ்சம் டெத் ஆகிருச்சி அதனால் வேண்டாம் ப்ரோ ஆர்டரு கேன்சல் பண்ணிடுங்க புரியுது ப்ரோ ஆனால் இப்போ எங்கள் நிலைம அப்படி இல்லை இல்லை ப்ரோ நீங்கள் வீடு வந்து வந்து தந்தாலும் அது வ வர முடியாது அப்படி வாங்க முடியாது ம் ஓகே ப்ரோ சரி ஆர்டரு கேன்சல் ப ம் ஓகே ம்